திருப்பூர் மாவட்டத்தில் முக்கியமாக உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் உணவு வகைகளில் அரிசி கரும்பு கோதுமைக்கெல்லாம் இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த வெள்ளாமையெல்லாம் யாரும் இப்போ வைக்கறதில்ல பருத்தியும் கிடையாது தானியங்கள் வேண்ணால் சோளம் கம்பு அது மாதிரி மக்காசோளம் இதெல்லாம் போடுகிறாங்க அது நல்லா தண்ணி கம்மியாக பிடிக்கிறதுனால அது செய்கிறாங்க பருப்பு வகைகளில் அது கொஞ்சம் பரவாயில்லை பழங்கள் வந்து அது வாழையும் போட முடியாது தண்ணி அதுக்கு நிறையா வேணும் அப்புறம் புகையிலையும் இல்லை காய்கறிகள் வேண்ணால் வச்சு பயிர் பண்ணுறாங்க கீரை பீட்ரூட்டு காலிஃப்ளவரு வெண்டைக்காயி கத்திரிக்காய் அது மாதிரி கொத்தமல்லி புதினா அது மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க அது பரவாயில்லை அது நல்லாதான் இருக்குது தேவையும் நிறையா இருக்குது அப்புறம் விற்பதும் அப்படி தான் உழவர் சந்தைக்கு வருது அது நல்லா பரவாயில்லை அது நல்லா விலையும் நல்லா அஜ்ஜெஸ்மெண்டாக இருக்குது அது பரவாயில்லை நல்லாயிருக்கு